ஹலோ ஆ ஹலோ சொல்லுங்க ப்ரோ கேக்குதுங்களா ஆ நான் சந்தியா பேசுறேங்க நாங்கள் ஒரு வெஜிடபிள் ஷாப் வச்சிருக்கோங்க ஹோல் செல்லர் டீலர் நான் ஆ என் ஃப்ரெண்டு மூலி மூலயமா உங்களோடய மொபைல் நம்பர் கெடைச்சிதுங்க நீங்கள் வந்து விவசாயம் வந்து எல்லா விதமான காய்கறிகளும் உங்கள் தோட்டத்தில் இருக்குதுனு எனக்கு இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க எந்த மாதிரியான காய்கறின்னு கொஞ்சம் வெளக்கி சொன்னிங்கன்னா கொஞ்சம் டீல் பேசுறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க ம் எனக்கு எல்லா விதமான காய்கறிகளும் தேவைப்படுதுங்க பட் அதெல்லாம் ஆர்கானிக்கா இன்னார்கானிக்காங்க எப்படிங்க அது பண்ணுறிங்க உரயெல்லாம் என்ன மாதிரியான உரம் யூஸ் பண்ணுறீங்க இயற்கை விவசாயம் பண்ணுறிங்களா இல்லை வந்து இப்போ ஒரு பெர்டிலைசர்லாம் நிறைய வந்து புதுசாக சந்தைக்கு புதுவிதமான ரகங்கள்லாம் வருது இல்லைங்களா அது யூஸ் பண்ணுறீங்களா சரி இயற்கையான உரங்கள்தான் யூஸ் பண்ணுறிங்க சரிங்க காய்கறிகளும் நல்ல தரமானதாக இருக்குதுங்களா நம்பலாங்களா சரிங்க அதில் இது புழு பூச்சி இந்த மாதிரி தாக்குதல் ஏதாவது இல்லை நல்லா ஆ சரிங்க எவ்வளோங்க ரேட் எவ்வளோங்க இன்ஷியல் அமௌண்ட் சொல்கிறிங்க ம் எனக்கு வந்து ஒரு கத்திரிக்காய் வந்து ஒரு ஒரு டன் வேணுங்க அதுக்கு வந்து நீங்கள் ஒரு கிலோவுக்கு இல்லை ஒரு மூட்டக்கு அளவில் ரேட் சொன்னிங்கன்னா கொ கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஆமாம் சரிங்க மற்ற காய்கறிங்கங்க தக்காளி வெண்டக்காய் ஆ சரிங்க ம் சரிங்க தக்காளி வந்து கொஞ்சம் வெலை கம்மி பண்ணி பண்ணிக்க முடியுங்களா இப்போ மழைக்காலந்தானங்க அதனால் தக்காளி வெளைச்சல் அதிகமாந்தான் இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் கம்மியாக கம்மி பண்ணிக்கலாங்க இல்லைங்க எனக்கு ஒரு டூ ஃபிஃப்ட்டிக்கு வேணுங்க ம் சரிங்க நானும் உங்கள் டீடெயில்ஸ் வந்து எங்கள் அசிஸ்ட்டென்ட்கிட்ட சொல்லி எங்கள் கார் கொடுக்குறோங்க பார்த்துட்டு ஓகே உங்கள் ரேட்டெல்லாம் ஓகே அப்படின்னா கூப்பிடுங்க நாங்கள் நேர்ல வந்து காய்கறி பார்த்துட்டு ஒரு ஒரு லோடு எடுத்துக்கிறோம் ம் சரிங்க ஓகேங்க தேங்க்கியூங்க